ட்ரெய்னில் போறதை பற்றி சொல்லணும் அப்படினா இட்ஸ ஒன் கைன்ட் ஆஃப் ஃபிளைட்டு மாதிரி தான் அதாவது ஒரு புவர் பீப்புல்ஸ்க்கு ஒரு வில்லேஜ் பீப்பில்க்கெலாம் வந்துட்டு அது வந்து ஒரு ஃபிளைட்டு மாதிரி சொல்லலாம் ஏன்னால் ட்ரெய்ன்னுன்றது அது ஒரு அழகான ஒரு ஸ்மூத் ஒரு கட கட வண்டி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் நாம் உட்காந்துடுருக்கும் போது ட டக டக டக கடன்னு ஆடிகிட்டுதான் இருக்கும் அது அக்சுவலி அதோடய சீட்டு என்ஜின் சத்தம் என்ஜின் சத்தல்லாம் எதுவுமே கேட்காது சக்கரம் அதெலாம் அழகாக இஞ்சினியர்ஸெலாம் வந்து அழகாக அதை வந்து சமப்படுத்தியிருப்பாங்க ரெயிலில் போனது அப்படினா வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது நான் நான் ரெயிலில் போனது அப்படின்னு பார்க்கும் போது என்ட்ரென்ஸ் எக்ஸாம்க்கு தான் நிறையா ரெயிலில் போயிருக்கேன் அப்புறோம் வந்து தஞ்சாவூர் போயிருக்கே மதுரை போயிருக்கேன் நிறையா தஞ்சாவூரில் ட்ரெய்னில் போனதை பற்றி சொல்லணுனால் நம்ம நம்மளோடய ஃபேமஸான டெம்புள் பிரகதீஷ்வரர் டெம்புள் பெரிய கோயில் தஞ்சை பெரிய கோயில் ராஜராஜசோழனால் கட்டப்பட்ட பெரிய கோயில் அப்புறோம் மதுரைக்கு ஸ்போட்ஸ் டோர்னமென்ட்டு ஸ்டேட் மேச்சஸ் வந்து அங்கே கன்டக் பண்ணுவாங்க எம்ஜிஆர் ஸ்டேடியமில் டாக்டர் எம்ஜிஆர் ஸ்டேடியமில் வந்து கன்டக்ட் பண்ணும்போது அப்போது இருந்த மதுரை வந்து இயர்லி வர்ஷத்துக்கு ரெண்டு நடை போகும்போது மதுரை போகும்போது அங்கே ட்ரெய்னில் போயிருக்கேன் ட்ரெய்னில் போகும்போது நம்ப பார்க்குற விஷயங்கள் வந்து எப்படினா அழகாக இருக்கும் நம்ம இயற்கையை நேச்சரை ரசிச்சுட்டு இயற்கையை வந்து இயற்கை வனப்புகளையும் அழகையும் பார்த்துட்டு ஜங்ஷனில் நிற்கும் போது சீட்டு ரிசர்வ்டு ரிசர்வேஷனாக இருந்தால் அப்படினா ப்ராப்ளம் இல்லை ரிசர்வ் ரிசர்வேஷன் இல்லை அப்படினா அது சீட்டு பிடிக்கிறதுக்கு மக்கள் படுகிற பாடு வடக்கன்ஸோடய ப்ராப்ளம் வடக்கன்ஸ் வந்து வடக்கன்ஸ் வந்து தமிழ் மக்களுக்கு கொடுக்குற டார்ச்சர்ஸ் வந்து கொஞ்சோம் கஷ்டமாக இருக்கும் பார்க்கும் போது அந்த கஷ்டங்களை மீறி சில விஷயங்கள் அப்படினா வந்துட்டு அந்த ரயில் பயணம் அந்த ரயிலின் ஓரம் அந்த ஜன்னல் ஓரம் உக்கார்ந்துட்டு அங்கே தெரிகிற வயல் கொக்கு மடையான் அப்படியே பார்த்துட்டு காற்றோட காற்றா அந்த அதுங்களோடய சத்தத்தையும் கேட்டுகிட்டு ட்ரெய்ன் போகும் போது நம்ப பாடி ஷேக்கிங் ஆகிற அந்த கட கட கட கடன்னு அப்படின்னு ஷேக்கிங் ஆகிற அது ஒரு அழகான ஒரு மூமெண்ட்டு எல்லாமே வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம் தான் ட்ரெய்னில் போகும்போது நமக்கு வந்து என்ன எப்படி ப பஸ்ஸில் போகிற மாதிரியே இருக்காது ஒரு ஸ்மூத்தி டிராவல்னு நம்ம சொல்லலாம் ட்ரெய்னு வடக்கன்ஸோடய பிரச்சனை இல்லை தொல்லை இல்லை அப்படினா வந்துட்டு ப்ராப்ளம் இல்லை மோஸ்ட்லி ஏன்னால் அவங்க வந்து எந்தளவுக்கு தமிழ் மக்களுக்கு குடச்சல் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு தெரியும் ட்ரெய்னில் டிராவல் பண்ணும் போது அது ரொம்ப மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கக் கூடிய ஒரு விஷயோம் அது ரெயிலில் அதுக்கப்புறோம் போகும் போது அழகான நேச்சர் அப்புறோம் வந்து நம்ம கிராசிங் தாண்டும் போது மக்களெலாம் நம்ம கிட்ட டாட்டா காட்டுகிற அந்த அழகு சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் ட்ரெய்ன் போகுது ட்ரெய்ன் போகுது அதை வேடிக்கைப் பார்க்குற அந்த அழகு போகிற போகிற பேசஞ்சர் பயணிகள்கிட்ட வந்து அந்த மக்கள் வெளில நிற்கிற குட்டி குட்டி கொழந்தைங்க எல்லாரும் ட்ரெய்னில் போகிறவங்களுக்கு டாட்டா காட்டும் போது அதெலாம் வந்து ஒரு அழகழகான ஒரு மூமெண்ட்டு ரொம்ப அழகான ஒரு விஷயோம் அதெல்லாம் முகம் தெரியாதவங்களோடு பேசிக்கிட்டு நீங்கள் எந்த ஊருங்க போகிறீங்க நான் இந்த ஊரு போகிறேன் நான் இந்த விஷயத்துக்காக போகிறேன் அப்படின்னு போகிற வரைக்கும் அவங்களோடு ஒரு உறவு கொண்டாடிகிட்டு அவங்களோடு ஒரு ஒரு பேச்சு வார்த்தை அவங்களோடு ஒரு சந்தோஷம் அவங்களோடு ஒரு காஷிப்ஸ் எல்லாமே நம்ம பேசிக்கிட்டு உறவாடிகிட்டு தற்சமயத்துக்கு டெம்ப்ரரியான ஒரு உறவுமுறைகளை வந்து அவங்கள அக்காவோ இல்லை அண்ணனோ இல்லை மாமாவோ இல்லை சித்தப்பாவோ இல்லை தாத்தாவோ அப்படின்ட்டு நம்ம பக்கத்தில் உட்கார உக்கார்ந்துருக்கவங்க நம்ம எதிரில் உக்கார்ந்துருக்கவங்களோட பேச்சு கொடுத்துட்டு அழகாக நம்ம வந்து நம்ப ஜங்ஷன் இறங்குற வரைக்கும் அவங்களோடு பேசிக்கிட்டு முடிஞ்சளவுக்கு அவங்களும் நமக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க சாப்பாடு ஷேர் பண்ணுறது இது எல்லாமே இருக்குது ட்ரெய்னில் ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு விஷயோம் அப்படினா து தீஃப் சொல்லலாம் சப்போஸ் புதுசாக யாராவது ட்ரெய்னில் வராங்கன்னு பார்த்தா அவங்களோட திங்ஸெலாம் காணாமல் போய்விடும் அவங்கவங்க திங்ஸை தொலைச்சுட்டு தேடுகிற அந்த ஒரு திக் திக் நிமிடங்கள் அதெல்லாம் கொஞ்சோம் அவங்க ஏன்னால் அவங்க இதுக்கப்புறோம் அவங்க வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்க போகிறாங்கன்னே தெரியாது ஸோ அந்த ஒரு பயம் இது எல்லாமே ட்ரெய்ன் தான் வந்து கத்துக்கொடுக்குது ட்ரெய்ன் அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிட்டோம் அதில் டிராவல் பண்ணி எங்கே ஆரம் ஆரம்பிச்சு நம்ம போய் சேர வேண்டிய இடம் வரைக்கும் வந்து மொகம் தெரியாதவங்கள்கிட்ட உறவாடிகிட்டு மொகம் தெரியாதவர்கள் முகம் தெரியாதவர்கள்ட்ட டாட்டா காட்டிகிட்டு ஏதோ ஒரு உறவுகளில் நம்ம மூவ் ஆன் பண்ணிகிட்டு இருப்போம் ஜங்ஷன் வந்து சேர்ந்ததும் அவங்கள்டயே போயிட்டு வரேன் பார்ப்போம் அப்படின்ட்டு இப்போது வந்து சோஷியல் மீடியா நிறையா வந்ததினால வாட்ஸப் கான்டெக்டெலாம் நிறைய பேர் வாங்கிக்கிறாங்க அதுவும் இப்போ இருக்குது ரெயில் பாதை ரெயில் பயணம் அப்படின்றது ஒரு சுகமான ஒரு அழகான ஒரு இயற்கையோடு மனுஷங்களோடு ஒன்றி டிராவல் பண்ண கூடிய ஒரு விஷயம் தான்